நான் பன்னெண்டாவது முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துக்கல ஆனால் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னா எங்கக்கிட்ட வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு எங்கள் வீட்டில் சொன்னாங்க அப்போது வந்து நான் சரி நான் உங்களுக்கு முன் நல்லா வாழ்ந்துக்காட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நல்லா கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் படித்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் நான் இப்போது ஒரு வேலையிலருக்கேன் இப்போ எல்லோருமே என்னை தேடி வர்றாங்க எனக்கு அது ஒரு சவாலாகவே இருந்துச்சு நான் இவங்க முன்னாடி நல்லா வாழணும் நம்மள இப்படி சொல்லிவிட்டாங்க அவன் நடுத்தெருவில் தான் உன்னை விடுவான் நீ கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கப்போகிற அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து இதுவுமே எனக்கொரு சவாலாக இருந்துச்சு எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் நான் போய் அவங்க வீட்டில் நிற்கக்கூடாது அம்மா அப்பாக்கிட்டே எந்த உதவியும் கேட்கக்கூடாது அப்படின்னு நெனைச்சி நான் நான் நல்லா படித்தேன் நல்லா படித்து நான் ஒரு நல்ல வேலையில் இப்போ இருக்கிறேன் இப்போ என்னைத்தேடி வர்றாங்க நம்ம மருமகன் நம்ம மக அப்படின்னு சொல்லி எங்களை தேடி வர்றாங்க இது எனக்கு ஒரு சவாலாகவும் இருந்துச்சு நல்லா சமாளித்தேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை நான் சமாளித்து எங்கள் வீட்லேயே இருந்தேன் இது என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சந்திப்பாகவே இருந்துச்சு